சுற்றுலாத்தலத்தில் வந்து ஊட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அங்கே போனா டைம் போகிறதே தெரியாது அங்கே சன்பாத் பார்க்க செம்ம அழகாக இருக்கும் எனி டைம் அங்கே காற்று செம்மையா இருக்கும் எனி எப்போ பார்த்தாலும் அப்படியே குளிர் குளுர்லாம் குளுராகவே இருக்கும் மலை மலை சைட்லாம் பார்க்க அழகாக இருக்கும் அங்கே மரங்கள் செடி அந்த இயற்கையை ரசிக்கும் போது செம்மையா ஃபீல் ஆகும் நல்லாயிருக்கும் அந்த இடம்லாம் நான் போயிருக்கேன் நிறைய இடத்துக்கு அப்புறம் சென்னை ஸ் சென்னை பீச்சுக்கு போனேன் சென்னை பீச்சில் விளையாடும் போது செம்மையா ஜாலியாக இருந்துச்சு பசங்கள்லாம் கூட்டிபோயி இயற்கையை ரசித்தேன் அப்படியே சுற்றுலா வந்து ஊட்டியில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே குளிராக இருக்கும் அங்கே வந்து வெயிலே இல்லை சுற்றிப் பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஜாலியாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்ப சோர்ந்தே போக மாட்டோம் அந்த மாரி ஃபுல்லாக பனியாக இருக்கும் போது அப்புறம் வந்து மலைகளில் வந்து சுற்றிப் பார்க்க நிறைய இடம் இருக்கும் நிறைய விலங்குகள்லாம் இருக்கும் அது ஒன்னுன்னேயா பாக் ஒன்னொன்னா பார்க்க பாத்து அழகாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அதுங்களை விளையாட அது கூட விளையாட ஜாலியாக இருக்கும் மரங்களில் வந்து கீழே படுத்து உட்காந்து சாப்புடுற அந்த இடம் இதுலாம் அந்த சுற்றுச்சூழங்க ஒவ்வொரு இடமும் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்